ஹலோ ஆ மேடம் ஏன் பேர் வினோத் மேடம் நீங்கள் நெட்டில உங்கள் நம்பர் எடுத்தேன் பெட் டாக்டர் தானே மேடம் ஸோ என்னோடைய டாக் வந்து ஃபுட் சாப்பிடமாட்டிங்குது அதான் அது ரிலேட்டடாக உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் மேடம் அதுக்கு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சுங்க மேடம் ஆமாம் பிகினிங்லேருந்தே எங்கள்கிட்ட தான் வளர்து ப்ளஸ்ஸு ஆ பெடிகிரி கொடுப்போம் அண்ட் தென் தயிர் சாதம் ப்ளஸ்ஸு ரெகுலராக வாக்கிங் போய்விட்டு வருது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேடம் ஆ ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் போயிட்டுருப்போம் இல்லை மார்னிங் ஒரு டு ஹாஃப்னவரு ஈவினிங் ஒரு ஹாஃப்னவர் டூ டைம்ஸ் அந்தமாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ ஒரு த்ரீ டேஸ்ஸாக இருக்கு ஸோ நம்ம இப்போ நான் வெஜ்ஜும் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் கொடுத்துட்டுருக்குறோம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஹோம் மேட் ஃபுட்ஸ் தான் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் ஃபர் ட்ரைனர் வந்து எப்படி சொல்லுறாங்களோ அது பிரகாரம் தான் வந்து கொடுத்துட்ருந்துது அதான் மேம் இல்லை அந்தமாதிரி எதுவும் இல்லை இப்போ நம்மளோட சரௌண்டிங் தான் அதாவது நம்ம இந்த காம்பௌண்ட்க்குள்ளாரையே தான் அந்த டாக்ஸ் சுற்றிட்ருக்கும் வேறு எங்கேயும் நம்ம வந்து விட்றதில்லை சேஃப்ட்டிக்கோசரம் நம்ப வந்து எங்கையா வீட்டுக்குள்ளே தான் வச்சிகிட்டு இருக்கிறோம் இல்லை இதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம் ஆமாம் மேடம் உங்களுடைய டீடெயில்ஸ் வந்து வெட்னரி டாக்டர்ஸ் லிஸ்ட்டில நான் பார்த்தேன் ஸோ எனக்கு நியர்பை லொக்கேஷனில் வந்து இருந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் மேடம் ஓகே மேடம்

இப்போ மார்னிங் எதாச்சும் ஃபுட்டு இந்தமாதிரி எதுவும் கொடுக்கலாமா

ஓகே மேடம் தேங்க் யூ ஸோ மச்